விவசாயத்தில் இப்போது வந்து நீர்ப்பாசனம் முறை அதுக்கப்புறம் அறுவடை செய்கிறது நிறைய விளைச்சல் வெவ்வேறு வெவ்வேறு விதைகளை பயிரிடுறது இதெலலாம் நிறையாவே தொழில்நுட் தொழில்நுட்ப மாற்றங்கள் இருக்குது இப்போது வந்து விவசாயிகளுக்கும் அரசு வந்து நல்ல கடன் சலுகை கொடுக்குது அதனால விவசாயிகளுக்கு நல்லாவே பேருதவியாக இருக்குது மின்சாரம் மின்சாரப்பயன்பாடு அதுக்கப்புறம் வந்து விவசாயத்தில் வந்து பூச்சிக்கொல்லி பயன்பாடுக்கு இதுக்கெலாம் வந்து அரசே வந்து உதவி நிறைய செய்யுது விளைச்சலை வந்து அதிகரிக்கிறதுக்காக நல்ல உரங்கள் மண்ணுக்கு தேவையான நல்ல மண் நல்ல வளமாக இருக்கிறதுக்காக பூச்சிக்கொல்லிங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாமே அரசு வந்து விவசாயிகளுக்கு நேரடியாகவே கொடுக்குறாங்க இதை இதை பயன்படுத்தி அதிகமான விளைச்சலையும் நம்மளால் பார்க்க முடியுது விவசாயிகள் வந்துட்டு முதல விட இப்போ நல்லாவே அதில் அதில் வந்து ஆர்வத்தை காட்டுறாங்க அதுவும் இப்போ இருக்கிற இளைய தலைமுறை தலைமுறையினர் வந்து வேளாண் கல்வி அதை படிக்கின்றாங்க அதில் வந்து ஆர்வத்தை காட்டி நல்ல அதில் இன்னும் மேலும் மேலும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க இது வந்து சுற்றுசூழலுக்கும் நமக்கு நல்லது விவசாயம் நல்ல வளர்ந்தால் தான் ஒரு நாட்டுக்கு ரொம்ப பெரிய வளர்ச்சியாக இருக்கும் ஏன்னால் நம்ம நாட்டினுடைய முதுகெலும்பே விவசாயம் தான் இப்போது இருக்கிறதுல வந்துட்டு நிறையா தொழில்நுட்பம் நல்லா விவசாயத்தை முன்னேற்றத்துக்காக புதுசு புதுசாக கண்டுபிடிக்குறாங்க அதனால விவசாயம் வந்து இப்போது முதல விட இப்போ நல்லாவே இருக்குது விவசாயிகள் வந்து இப்போ கடனால் கஷ்டப்படுறது கஷ்டப்படுறது இப்போ ரொம்ப குறஞ்சிருக்குது அரசு உதவி பண்ணுறதுனால கடனிலேருந்து கஷ்டப்படுறது கொஞ்ச குறஞ்சிருக்கு இதில் வந்து பயிரில் பயிரில் தெளிக்கிறதுக்கு கருவிகள் அந்த பூச்சி மருந்து தெளிக்கிறதுக்கான கருவிகள் அறுவடை செய்யுறத்துக்கான கருவிகள் இதெல்லாமே நிறையா இப்போது ரொம்ப அதி நவீன இயந்திரங்களை யூஸ் இயந்திரங்கள பயன்படுத்துகிறாங்க இதனால் விவசாயம் நல்லாவே இருக்குது நல்லா இருக்குது நல்லா முன்னேறி இருக்குது